நான் எங்கள் வீட்டில் திருவிழாக்கள் வந்ததால் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு துணி எடுப்பதற்காக இருந்தேன் அது நாட்கள் ரொம்ப குறுகிய காலமாக இருந்ததால் என்னால் கடைக்கு சென்று அனைத்து ஜவுளியும் வாங்க முடியாததனால் நான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணினேன் என் பொண்ணுக்கு தேவையான டாப்ஸ்சு நாலு பையனுக்கு தேவையான ஷேர்ட்ஸ்சு பேண்ட்டு எனக்கு தேவையானது அனைத்தும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் நான் வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணினேன் அது இப்போ குறிப்பிட்ட தோ தேதியில் அனைத்து துணிமணிகளும் வீட்டிற்கு வந்தது ஆனால் நான் ஆடர் செய்த கலர் ஒன்று ஆனால் வந்தது எனக்கு வேறு கலர் வந்து சேர்ந்தது ஆனால் அந்த ப்ராடக்டும் சரியாக இல்லை எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது என்னடா இது நாமல் நல்ல ப்ராடக்ட்டாக இருக்கும் நல்ல கம்பனியாக இருந்ததேன்தான் ஆட்ரு பண்ணினோம் ஆனால் இப்படி செய்து விட்டார்களே என்று அது நாங்கள் போட்டதோ டபுள் எக்ஸல் அது வந்ததோ என்னவோ எக்ஸல் தான் வந்தது எப்படி அது போட முடியும் என்று அதுவும் வருத்தமாக இருந்தது குழந்தைகளுக்கு தேவையான ஷேர்ட் துணிகளும் ரொம்ப சிறிதளவாக வந்து விட்டது கலர்ஸும் வந்து நாங்கள் ஆட்ரு பண்ண கலர் வந்து சேரவில்லை பிள்ளைகளும் அது வருத்தமாக தெரிவித்தார்கள் என்னாம்மா நாம் போட்ட ஆட்ரு வேறு அவங்க கொடுத்த வந்து இருக்கிற ஆட்ருகளும் வேறு மாதிரியா இருக்கிறது என்று அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆன்லைன் துணிமணிகள் வாங்குவது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது